ஆ மிக்ஸி கம்பெனிங்களா அப்புறம் எனக்கு மிக்ஸி ஒன்று வேணுங்க அதுக்கு தான் ஃபோன் போட்டனுங்க நல்ல கம்பெனியாக பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் என்ன விலையினு சொல்லுங்கள்

ஆ ஆ ஆ

ஆ வில கொஞ்சம் ஆ சரி வில கொஞ்சம் கம்மியாக பார்த்து சொல்லுங்கள் வில அஞ்சாயிரம் ஆறாயிரங்களா ஆ சரி ஆ நல்ல கம்பெனியாக பார்த்து சொல்லுங்கள் வில கொஞ்சம் குறைவா சொல்லுங்கள் ம் பீர்த்தி கம்பெனிதானே ஆமாம் ம் ம் ம் ரெண்டு தான் தருவங்கோ மூணு தருவங்களா மூணு தருவாங்களா ம் அதானே ரெண்டுங்கர்னிங்க ம் சரி சரி சரி வெ வில எவ்வளோவுங்க வில வில ம் பரவாயில்லை ம் ம் ம் ம் ம் சரிங்க ஆ அப்புறம் அங்கே வந்தால் அப்புறம் எப்படிங்க அங்கே அங்கேருந்து டப்பாவை கொண்டு வந்துருவீங்களா நாங்கள் கொண்டுவரணுமா

ஆ சரி சரி சரி ஆ டெலிவரி சார்ஜி வாங்குவாங்களா ஆ சரி சரி பரவாயில்லங்க அதான் டோர் டெலிவரி தான் வருதுல சரி ம் சரி கொண்டுவாங்க கடைக்கு வந்து நாளைக்கு வாரனுங்க ம் சரி ஆ சரி ஆடி தள்ளுபடி சரி சரி ஆ ஆ

ஆ ஆ சரி சரிங்க தேங்க் யூ